எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் தூக்கணாங்குருவி கூடு வெச்சுருக்குறோம் அந்த கூட்டுக்குள்ளே வந்து தினம் குருவி இருக்கிறக்கு அந்த குரு கூ கூடை தொங்க விட்டு வெச்சுருக்குறோம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுக்குள்ளே தண்ணி தானியம் இதெல்லாம் அங்கே வெச்சுருக்குறோம் அதனால அந்த அதுகள் வரக்கோசரமே வெளியே வாசலில் பார்த்தீங்கன்னா பறவைகள் வரக்கு தானியம் இதெல்லாம் காலையில் அரிசி எல்லாம் போடுவோம் அந்த அரிசியெல்லாம் போ கொத்தறக்குன்னே வந்திகன்னால் அந்த தா பறவைகளெலாம் வரும் ஆனால் பெ பறவைகள் வரதுக்கு அங்கே தண்ணி அப்புறம் த தேவைப்பட்டால் இந்த கோதுமை இந்த அரிசி இதெல்லாம் போட்டோமுனால் அது பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி போட்டு விட்டுப்போட்டு வந்தோம்னால் அது இப் பறவைகள் வீட்டுக்கு வரும்